ம் குடாஃப்நூன் சார் நீங்கள் ஹரியோட பேரன்ட்டா ஆ நான் ஹரியோட பேப்பர் எடுத்து பாருங்க ரெண்டு சப்ஜெக்ட்டில் ஃபெயிலாகியிருக்கான் மேக்ஸ் சுத்தமாக ஒரு ரெண்டு மார்க் கூட அவன் எடுக்கவே இல்லை என்ன சொல்வதுனு எங்களுக்கும் தெரியல ரிசல்ட்டு ரொம்ப மோசமாக போயிடும் இப்படியே போயிடிருந்தானா அவன் நாம் அதுதான் பேப்பரெலாம் கொடுத்தனுப்புல ஃபெயிலான பசங்களுக்கு ப்ரின்ஸ்பல் பேப்பரெலாம் கொடுத்தனுப்ப கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க பேரன்ட்ஸை டேரக்ட்டாக வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டாங்க அவன் வீட்டில் படிக்கிறானா என்ன தான் பண்ணிகிட்ருக்கான் அவன் மொபைலில் படிக்கிறேனா அவன் மொபைலில் படிக்கிறானா கேம் விளாட்றானா என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பாருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவனுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க உங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டு சரி உங்களால் பார்த்துக்க முடியலினா ஒன்றுயில்ல ட்யூஷன் அனுப்பி விடுங்க அங்கே பார்த்துக்கறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் விசாரிச்சுட்டு வாங்க அப்போ நான் பேப்பர் தரேன் ட்யூஷனில் எடுத்து போய் காட்டுங்க என்ன மார்க் எடுத்திருக்கான் ட்யூஷன் அப்படியா இல்லை இப்படியே போனால் பப்லிக்லேயும் ஃபெயிலாகிடுவான் அவன் லெவல்த்துலாம் படிப்பானா என்னென்றது சந்தேகம் எங்களுக்கு வந்துடுச்சு அவன் இதில் பாஸ்ஸானால் யூனிட் டெஸ்ட்லியே அவன் இப்படி ஃபெயிலாகியிருக்கான் இதுக்கப்புறம் வர டெஸ்ட்டெலாம் அவன் எப்படி அட்டென்ட் பண்ண போகிறான் தெரியலை இதிலயே போஷன் கம்மி தான் ஆ சரி சார் நானும் இனிமேல் கண்டித்து வைக்கிறேன் அவனை நீங்களும் கொஞ்சம் வீட்டில் நாங்கள் டெய்லியும் ஹோம் ஒர்க் எழுதி தான் கொடுத்து அனுப்புகிறேன் அதை டெய்லியும் முடிக்கிறானா இல்லையானு நீங்களும் வந்து அடிக்கடி நாங்கள் பேரன்ட்ஸ் மீட்டிங் வைச்சா தான் நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும்கிறது இல்லை அப்பப்போ வந்து நீங்கள் க்ளாஸ் மிஸ்ஸை பார்த்து கேட்டுகிட்டு போகலாம் அவன் படிக்கிறானா இல்லையா அப்படின்றது நீங்கள் விசாரிச்சுட்டு போங்க ஆ சரிங்க சரிங்க சார் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் நீங்களும் வீட்டில் பார்த்துக்கோங்க சார் நீங்கள் சைன் போட்டு ரிப்போர்ட் கார்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஆ தேங்க் யூ ஆ சரி ஓகேங்க சார் தேங்க்ஸ்